வணக்கம் மேடம் மேடம் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் எக்ஸெல்லு டபுள் எக்ஸெல் ஸோ அந்தமாதிரியே நீங்கள் காட்டுங்க குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் காட்டுங்க ஓகே மேம் இப்போது நியூவாக ட்ரெண்டில் இருக்கிற ட்ரெஸஸ்லாம் வாங்கலாம்னு இருக்கோம் ஸோ எது பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் இப்போ நியூவாக ட்ரெண்டில் இருக்கிற டிரெஸெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க வெஸ்டன் டைப்பில் ஆ ஓகே மேம் இந்த ஜீன்ஸ் மாதிரி அப்படிலாம் இருக்குமா மேம் ஓகே மேம் ஆ ஓகே கோட் மாடல் அந்தமாதிரி ட்ரெஸஸ்ஸெலாம் இருக்கும்தானே ஓகே மேடம் ஓகே மேம் இப்போ இன்றைக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா ஆஃபர் அப்படின்ற பார்த்தோம் அதெல்லாம் இருக்கா ஓகே மேம் ஓகே மேம் எவ்வளோ ஆஃபர் பண்ணுவீங்க சரி ஓகே மேம் நாங்கள் இப்போ நியூவா இருக்கிற ட்ரெஸ் மாடல்ஸ் எல்லாமே காட்டுங்க நாங்கள் ரொம்ப கடையில் தேடிவிட்டுதான் வந்திருக்கோம் ஜீன்ஸ் வந்து அந்த ஒயிட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது எல்லாமே ஃபார்மல் கலர்ஸாக இருக்குது ஸோ லைக் அந்தமாதிரி கலர்ஸெலலாம் இருக்குமா ஆ சரிங்க மேம் நாங்கள் பார்க்குறோம் மேம் ஓகே மேம் ஓகே நீங்கள் வந்து இந்த ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணியிருங்க மேம் ஆ ஓகே தேங்க்யூ மேம்